நான் வயலில் வேலை செய்யும் போது பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வேன் அப்பப்போ பாட்டு கேட்டுக்கிட்டும் வேலை செய்வேன் எங்கள் வயலில் வேலை செய்யற பெண்கள் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க நெல் விதைக்கும் போது ஒரு வகையான பாட்டு பாடுவாங்க களை எடுக்கும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க நெல் அறுவடை பண்ணும் போதும் பாட்டு பாடுவாங்க கதிர் அறுக்கும் போதும் பாட்டு பாடுவாங்க இந்த பாடல்லாம் கேட்டு வேலை செய்யும் போது ஒரு அலுப்பு தெரியாமல் இருக்கும் மேலும் அது ஒரு உணர்ச்சிகரமான விஷியமாகவும் எங்களுக்கு இருக்கும்